ஆமாம் சொல்லுங்க ஆ எனக்கு ஒரு மரம் அடியில் ஒரு மரம் இருக்குது அந்த ஒரு கல்யாண வீட்டில் இருந்து ஒரு பீரோலு அப்புறம் இந்த கதவு இந்த ஒரு இது கட்டிலு நாற்காலி எல்லாம் செய்ய கொடுத்துருக்காங்க நீங்கள் தச்சர் தானே ஆ இப்போது அந்த க லேட்டஸ்ட்டான மாடலில் ஒரு டிசைனில் இந்த பொருட்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு தரணும் அப்புறம் உங்களால் செஞ்சு தர முடியுமா இப்போ என் கிட்டே இருக்கிறது சந் தேக்கு மரம் இருக்குது இப்போ வேப்ப மரம் இருக்குது பூசண மரம் இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுக்கணும் நான் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஏன்னால் ஒரு மேரேஜ் ஆர்ட்ரு அவங்க அதுக்கு அப்புறம் நம்மக் கிட்டே வந்து வாங்கணும் மரங்களெல்லாமே நல்ல குவாலிட்டியாே இருக்கும் நீங்கள் செஞ்சு தர டிசையின் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஆ சரி

விலையெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்களா டிஸ்கவுண்ட் உண்டா டிஸ்கவுண்ட் கிடையாதா ஏன்னால் இன்னும் ரெண்டாவது ஒரு ஆர்டரு இருக்குது ஒரு பால் காப்பி வீடு ஒரு ஆர்டர் இருக்குது அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் நிலக்கதவு ஜன்னல் எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த ஆர்டர் கம்மி பண்ணி கொடுத்தீங்கனா அதையும் உங்களுக்கே கொடுப்பேன் ஆ சரி சரி நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அடுத்த ஆர்டரு இன்னும் ரெண்டு ஆர்டரு கேட்டிருக்காங்க இந்த மரங்களெல்லாமே என்கிட்ட குவாலிட்டியான மரங்களாகவே இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டி வெ வெளிலிருந்து எக்ஸ்போர்ட்டாகி வந்துட்டு இருக்குது அதனால நீங்கள் பண்ணித்தரது மட்டும் கொஞ்சம் நியூ டிசையினில் பண்ணித்தாங்க ஆ நீங்கள் உங்களுக்கு ஹோ ஹோம் டெலிவரி பண்ண முடியுமா ஆ ஒரு ஒரு வாரத்தில் தாங்க அவங்களுக்கு அட்வான்ஸாக எவ்வளோ மணி வேணும் ஆ இப்போ கஸ்டமர் கொடுத்தது என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் ஒரு பதினைஞ்சாயிரம் அனுப்பிவிடுறேன் அதுக்கு அப்புறம் மீதி பேலன்ஸை ஜிபே பண்ணிவிடுறேன் உங்கள்க் கிட்டே ஜீபேயெலாம் இருக்குதா ஆ சரி நீங்கள் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானதாக பண்ணி கொடுங்க டிசையினு வந்து நியூ டிசையின் வேணும் அதுதான் கொஞ்சம் மெயினு இப்போது தகுந்த மாதிரி இருக்கணும் அந்த டிசையின் எல்லாமே நியூவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அட்ரஸ் வந்து ஸ்ரீவைகுண்டம் ஏரியா நான் அட்ரஸை வாட்ஸ்ஆப்பில் அனுப்புகிறேன் உங்களுக்கு ஆ ஆ சரி ஆ சரி ஆ